ஹலோ டிரைவர் அண்ணா நான் மகி பேசுறேன் இப்போது கேப் புக் பண்ணியிருந்தேனே எவ்வளோ நேரண்ணா ட்ரை பண்ணிட்டுருக்கேன் உங்களுக்கு நான் கால் எடுத்துப் பாருங்கள் உங்கள் மொபைலை என்னது டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டீங்களா ஸோ ஓகேண்ணா நான் உங்களுக்கு எப்போது ஆர்டர் போ போட்டேன் நான் புக் பண்ணிணேன் நான் நைன் ஓ கிளாக் புக் பண்ணிணேன் நைன் தர்ட்டி ஆகுது ஜஸ்ட் ஒரு இன்ஃபார்மாவது எனக்கு பண்ணிருக்கலாம்ல்ல ஓகேண்ணா உங்கள் சிட்டுவேஷன் எனக்கு புரியுது இருந்தாலும் நீங்கள் பிஃபோரா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அட்லீஸ்ட் நான் பண்ற கால் ஆச்சும் அட்டன்ட் பண்ணணுல்ல அண்ணா உங்கள் இஷ்டத்துக்கு நான் இருக்க முடியாதுண்ணா நான் பண்ணியிருக்கேன் புக் பண்ணியிருக்கேன் அதுக்கு நான் போகிற வர ஆட்டோவை புடுச்சு போயிட்டிருக்கலாம்ல்ல நான் எதுக்கு நான் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கப்ப நான் கேன்சல் பண்ணிடவா பண்ணிட்டா நீங்கள் திரும்ப போயிடறீங்களா அண்ணா நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டிருக்கேண்ணா எனக்கே உடம்பு முடியலை கால்லாம் வலிக்கிது சீக்கிரம் வாங்கண்ணா முடிஞ்சளவுக்கு ஓகே நான் வந்து மெயின் ரோட்டில் நின்றுட்டு இருக்கேன் சீக்கிரம் வாங்க முடிஞ்சளவுக்கு சரிங்கண்ணா பாத்து வாங்க சரி வச்சிடறேன்